நான் படித்த கால கட்டத்தில் பார்த்தன்னா டென்த் படிக்கும் போது எனக்கு எல்லா பாடமும் நடத்துவாங்க ஸ்டார்டிங்கில் அவ்வளோ மார்க் எடு எடுத்தோடனையே சொல்லுவாங்க நல்லா படிக்கணும் எல்லோரும் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க் எடுக்கும் போது ஒரு ஒரு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாடம் நடத்தும் போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் போக செண்டம் எடுக்கணும் அப்படிலா சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது எனக்கு வந்து சோசியலில் எங்கள் மேம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நடத்துவாங்க ஒன்லி கீப்பா இது கீப்பா இருக்குமோ அது மட்டும் கீபாயிண்ட்ஸ் மாதிரி அது மட்டும் தான் இதுனா இதை படி வேறு எதுவும் நீ படிக்காதே நான் சொன்னால் இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு காலாண்டு அரையாண்டு முழுஆண்டாக இருக்கட்டும் அதில் அவங்க சொன்ன கொஸ்ஷின்ஸ்லாம் அப்படியே அவங்க சொன்னது அவங்க நடத்தும் போதே இவ்வளோ கிளீனாக இதாண்டா இப்படித்தான் வரும் இது தான் நடத்துவாங்க அப்பிடின்னும் போதே அப்படியே ஆஃப்செர்வ் ஆஃப்செர்வ் பண்ணிப்போம் நம்ம மைண்டில் அப்படிருக்கும் போது எனக்கு சோசியல்ன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நடத்தின விதம் அந்தமாதிரி மற்றது எல்லாம் நான் குறை சொல்லலை எல்லாமே எல்லாம் நடத்துவாங்க ஆனால் இந்த அஞ்சு சப்ஜெக்டில் எனக்கு சோஷியல்ன்னால் ரொம்ப கிளியராக நான் படித்தது சமூக அறிவியல் மட்டும் தான்